எனது சொந்த ஊரில் எனக்கு மிகவும் பிடித்தது எங்கள் ஊரில் இருக்கக் கூடிய கோவிலுகள் எங்கள் ஊரில் இருக்கக் கூடிய கோவில்கள் மிகவும் அழகாகவும் சிற்பக்கலை மிகவும் நுணுக்கமாகவும் பழமை வாய்ந்த கோவில்களாக இருக்கும் அதன் பிறகு கோயில் அந்த கோயில்களுக்கு சென்றாலே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு உணர்வு கிடைக்கும் ஒரு அமைதியான மன மன அமைதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எங்கள் கோவில்களில் அடிக்கடி திருவிழாக்கள் நடக்கும் அந்த திருவிழாவில் நான் கலந்து கொள்வேன் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் என்ஜாய்மென்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்கள் எல்லா கோவிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் வந்து விநாயகர் கோவில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் இருக்கிறது அம்மன் கோவில் இருக்கிறது பிறகு ஊர் காவல் கோவில் இருக்கிறது முத்து மாரியம்மன் கோவில் இருக்கிறது விநாயகர் கோவில் இருக்கிறது கொல்லங்காளியம்மன் கோவில் இருக்கிறது கொப்புடி கொப்புடி அம்மன் கோவில் இருக்கிறது இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கு செல்லும் போதும் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஊட்டும் அளவிற்கு ஒவ்வொரு முறையும் அந்த கோவிலுக்கு செல்லும் போதும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை அந்த கோவில்கள் தெரிவிக்கின்றன அதனால் எனக்கு மிகவும் கோவில்கள் தான் மிகவும் எனக்கு பிடிக்கும்